வணக்கம் நம்ம இப்போ எதை நடவேண்டும் எப்போது நடவேண்டும் எப்படி நடவேண்டும் வேளாண்மை துறையில் எப்படி பயன்படுத்துகிறதுங்குறது பற்றி பார்க்கபோறோம் இதில் நெல்லுக்கெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாங்க நண்டோட நாற்று நடு வண்டியோட வாழை வை தென்ன தேரோட தென்னை நடுனு அதே மாதிரி தான் நம்ம இப்போ மழை சீசன்ல நெல் பயிறு இதெல்லாம் பயிரிடுவோம் அடுத்து நெல்லுக்கு அடுத்து சணல் சணலுக்கு அடுத்து உளுந்து உளுந்துக்கு அடுத்து கடல்ல வரிசையாக ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொன்று பயிரிட்டு வரோம் இதில் ரசாயன பூச்சிக்கொல்லி மண்ணை அழிக்குமா கண்டிப்பாக அழிக்கும் நம்ம அதை சாப்பிடும்போது ரசாயனம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ள போய் இப்போ சில ரசாயனத்தை சாப்பிடுறதால கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க ஹைபிரிட் பழங்கள் அதை அதை சாப்பிடுறதால கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப நாள் நம்ம அதை தொடர்ந்து சாப்பிட்டுருக்கும்போது அதுமூலமாக நம்மளுக்கு கேன்சர் அஜீரண கோளாறு இது நார்மல்ல வரதுக்கும் அஜீரண கோளாறு அசிடி அஜீரண கோளாறு மலச்சிக்கல் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கணும் இப்போ கூட நேச்சுரல் க நேச்சுரலாக நம்ம நிறைய இருக்குது வேப்பங்கொட்டை வேப்ப இல இதெல்லாம் காய வச்சு அதை பொடி பண்ணி எள்ளுக்கும் தூவும்போது நெல்லுக்கெல்லாம் தூவும்போது நல்லா ஒரு களை வளரதை தடுக்குது பூச்சி அதிகமாக வரமாட்டுது இதெல்லாம் பயன்படுத்துகிறதனால நமக்கும் நல்லது நடக்கும் இது வந்து ரசாயணம் மரம் மண்ணையே சேர்த்து அரிக்கும் இப்போது ஒரு இந்த முப்போகம் விளஞ்ச்சினு சொன்ன எடத்தில் இப்போ ஒரு போகமே விளையமாட்டுது காரணம் ரசாயணம் அதிகமாக நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் மண் முன்னாடி இருந்த சத்து இப்போ மண்ணில் இல்லை என்ன ஆச்சு ரசாயனம் ரொம்ப அதிகமாக சேர்க்குறோம் ரசாயனம் சேர்க்குறத முடிந்த அளவுக்கு குறச்சிக்கணும் நேச்சுரலாக இப்போ கேஸ் நேச்சுரலாக அதிக அளவில் இது வந்துருக்குது உரங்கள் நிறைய கண்டுபுடிச்சிருக்காங்க அந்தமாதிரி நம்ம அந்த கண்டுபிடிச்ச உரத்த பயன்படுத்துனாலே ஓரளவுக்கு நம்ம மண்ணை காப்பாற்றலாம் முப்போகம் விளஞ்ச எடத்தில் இப்போ ஒரு போகம் கூட விளையமாட்டுதுன்னு சொல்கிறாங்க காரணம் நம்ம ரசாயனம் அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ரசாயனம் சேக்கப்பட்ட மண் உரம் இதெல்லாம் நம்ம மண்ணில் போடுகிறதுனால நெல் நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது அந்த ஃபாஸ்ட்டாக நெல் வளருறததோட அதிலருந்து சேர்ந்து எதாச்சும் ஒரு பாக்டிரியா எக்ஸ்ட்ரா நார்மலாக உள்ள சத்தோட எக்ஸ்ட்ரா எதோ ஒன்று வளருது அதை தவிர்த்து அதை குறச்சிட்டோம்னா மண் காப்பாற்றப்படும் இப்போ நம்ம இருக்கும் போதே மண் ஓரளவுக்கு நல்லா வந்துடும் நமக்கு ஒரு இரண்டு தலைமுறைக்கு அப்புறம் ஒரு வேலை டைம் மிஷின்னு ஒன்று கண்டுபிடிச்சா இது இன்னொரு ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் போய் பார்த்தா பூமி சுத்தமாக நார்மலான கண்டிஷன்ல இருக்காது அந்த நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு கால நிலையே கணிக்க முடியாது பயிருக்கெல்லாம் னா கண்டிப்பாக ஒரு மியூசித்தில் தான் இருக்கும் பழம் கனி இதெல்லாம் ஒரு மியூசியத்தில் தான் இருக்கும் தவிர நார்மலாக இருக்காது அதனால் ரசாயனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படியே பயன்படுத்துனாலும் அதில் எந்த அளவில் கொடுத்துருக்கோ அந்த அளவில் மட்டும் தான் போட்டால் நமக்கு மண்ணை கெடுக்காதுங்கிற அளவு இருக்கோ அந்த அளவில் மட்டும் நம்ம பயன்படுத்தணும் மற்றபடி அதோடய அளவு லிமிட்டை தாண்டி இந்தளவுக்கு போட்டால் நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது அதனால் இதை தாண்டி போட போடக்கூடாது போடக்கூடாது அதை பார்த்து புரிஞ்சி ஒழுங்காக அதை பயன்படுத்துனோம்னால் ஓரளவுக்கு நம்ம மண்ணை காப்பாத்தலாம் இப்போ இந்த சீசன்ல இதை நடுகிறோம் நெல்லுக்கு இப்போ போடுகிறோம் இந்த ரேப் ரோக்கரு இந்தமாதிரி மருந்தெல்லாம் பூச்சிக்கு அடிக்கிறோம் ரோக்கரு அது பூச்சி மட்டுந்தான் கொல்லுது அந்தளவுக்கு விஷம் இருக்குது பூச்சி கொல்கிற அளவுக்கு விஷம் இருக்குது அதை நம்ம சாப்ட்டா என்ன ஆகும் நம்ம உயிர் போகுது பல பேர் விவசாயிகள்லாம் கடன் தொல்லையால் அதை குடித்து சாவுகிறாங்க இப்போ அதை செடிக்கு போடுறோம் அப்போ அந்த செடியில இருக்குமோ கண்டிப்பாக இருக்கும் அதுலேருந்து நம்ம பயிரிட்டு எடுக்கிற அரிசி நெல் நெல்லை எப்படின்னா ஒரு பெரிய பாய்லர்ல கொட்டி அதை வேக வச்சு அதுக்கப்புறம்தான் அதை அரிசியாக எடுக்கிறாங்க கொதிக்க வச்சு அதை அப்புறம்தான் அதை அரிசியாக எடுக்கிறாங்க அந்த நெல் கதிரெல்லாம் அந்த மருந்து இருக்கும் நம்ம அடித்த பூச்சிக்கொல்லி ரோக்கருங்குற மருந்தெல்லாம் அதிகமாக இருக்கும் அதில் இருக்க மருந்து கொதிக்க வைக்கும்போது அந்த நெல்லுக்குள்ள போகுங்குற போகாதுங்குறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இப்போ ஒரு குழம்புலனா காய்கறி போட்டு உப்பு போட்டோம்ன்னால் உப்பு அதில் உள்ள காய்கறி ஃபுல்லாக கலக்கும் போது அந்த மருந்து அந்த அரிசி ஃபுல்லாக கலக்காதுனு என்ன நிச்சயம் புதுசு புதுசாக அரிசி கொண்டு வந்து ஒவ்வொரு இதாக நமக்கு மாற்றிட்டுருக்கும் போது நமக்கு அதுலேயிருந்து நிறைய நன்மை கிடைக்குறதோட பல தீமைகள் தான் அதிகமாக கிடைக்குது அதனால நம்ம ரசாயன உரங்கள பயன்படுத்துகிறத கொஞ்சம் குறச்சிக்கலாம் அது மண்ணை ரொம்ப அளவுக்கு அழிக்குது எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் நீங்கள் முடிந்த அளவுக்கு ரசாயன உரத்த பயன்படுத்துகிறத குறச்சிக்கிட்டு நம்ம நேச்சுரலாக வேப்பங்கொட்டை மாட்டு சாணம் வேப்பம் இலை இதை பயன் படுத்தி நம்மையும் காப்பாத்திகிட்டு நம்ம தலைமுறையும் காப்பாற்றிக்கிட்டு நம்ம மண்ணையும் காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல பூமியை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி